காலையில் எழுந்துருச்சி அந்த கொண்டக்கடலை இருக்கில்ல பச்சையாக தண்ணியில் ஊற போட்டு சாப்பிட்டா உடல் எடை குறையுன்னு சொல்லுவாங்க மறுபடி தேன் இருக்கில்ல அது காலையில் குடித்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும் குடித்தா அதுவும் எடை குறையுன்னு சொல்லுவாங்க மறுபடி வாக்கிங் போகலான் காலைல எழுந்துருச்சோன்ன ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சி ஒரு ஒரு மணி நேரம் வாக்கிங் போனால் அது கொஞ்சம் எடை கம்மியாகும் சாப்பாடை அளவோடு சாப்பிடணும் அது எடை கம்மியாகும் இந்த கோழி கறி இதெல்லாம் சாப்பிடக் கூடாது அதெல்லாம் உடலுக்குச் சரி கிடையாது அதுவும் எடை போடும் ஆனால் அது எடை குறைக்கிறக்கு மருந்து கிடையாது நம்ம தான் சாப்பிடாம நிப்பாட்டணும் காலையில் இந்த கம்பம்முல் இருக்கில்ல அது தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்லாம் அது வந்து ஒரு சத்துன்னு சொல்லுவாங்க